முதல்லலாம் வந்து வரதட்சணை வந்து கேட்பாங்கங்க அதாவது கல்யாண பண்ணுற டைம்லேயே வந்து வரதட்சணை வந்து கேட்பாங்க ஆனால் இப்பெல்லாம் வந்து கல்யாண பண்ணுற டைமில் கேட்கறாங்களே இல்லையோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ எப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து வரதட்சண கேட்கறாங்க காரு பைக்கு வீடு அவங்களுக்கு என்ன என்ன பொருள் தேவைப்படுதோ அந்தமாதிரி வரதட்சணைலாம் கேட்கறாங்க இடம் நிலமா அந்தமாதிரி கேக் இல்லைன்னா தோட்டமாக அந்த மாதிரிலாம் கேட்கறாங்க இப்போ வந்து பீரோ ஃப்ரிட்ஜி வாசிங் மிஷினு ஏசி இந்த மாதிரி ஃபேனு இந்த மாதிரி நிறையா இது வந்து இப்போது அ அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அவங்க வரதட்சணையாக கேட்கறாங்க முதல்ல வந்து கல்யாணத்துக்கு கல்யாணம் நடக்கும்போதே கல்யாணம் வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாவே இவங்களுக்கு என்ன என்ன வேணும் அதாவது வந்து அப்போவே பேசிடுவாங்க இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு வந்து நாங்கள் இவ்வளோ செயின் போடுகிறோம் இல்லைன்னா வண்டி வாங்கி கொடுக்கறோம் அந்த மாதிரி பேசிடுவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி அப்போது இப் அப்போதைக்கு பேசுகிறதில்ல அதுக்கப்புறம் அவர்களுக்கு எப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கிறாங்க இந்த மாதிரிலாம் இப்பவும் வரதட்சணை வந்து வாங்கிறாங்க ஆனால் முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க முதல்ல வந்து அப்போவே கேட்டு இது பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி டைமில் மட்டும் இப்போ கேட்டு வாங்கிக்கிறாங்கங்க